என் கூட பிறந்தவுங்க ரெண்டு பேர் என்னோடு சேர்த்து மூணு பேர் ஒரு அண்ணன் ஒரு அக்கா நான் நான் தான் மூணாவது எங்கள் அக்கா வந்து சின்ன வயதிலே ஒரு அஞ்சு வயது இருக்கும் போது பக்கத்துத் தெருவில் வந்து அவ் அவ்வா வீடு இருக்கும் எங்கள் பாட்டி வீடு அந்த பாட்டி வீட்டுக்கு போய்விட்டு எங்கள் அப்பா வந்து குழம்பு எதனா இருந்தால் வாங்கிகிட்டு வாமான்னு அனும்ச்சாரு அனுப்புறப்போ அங்கே போனாக்கா கறிக் குழம்பு வச்சுருக்காங்க சரி இந்தா அம்மா கிட்ட கொடுத்துட்டு பா நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கறிக் குழம்பு ஊற்றி கொடுத்துருக்காங்க எங்கள் மாமா தான் கொடுத்துருக்கு மாமா வைஃப்பு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து கறி குழம்பு கொடுத்து சின்ன குழந்த கிட்ட அனுப்பும் போது வந்து அந்த ஒரு ரோட்டில் பாதி ரோடு வந்ததும் கீழே விழுந்துருக்குறாங்க விழும் போது அங்கே ரத்தம் ரத்தமாக வாந்தி எடுத்து அப்படியே இறந்துட்ச்சி அஞ்சு வயதுலயே அதுக்கு அப்புறம் அண்ணாவும் நானும் ரெண்டு பேர் தான் நாங்கள் ரெண்டு பேர் ஒரு ஏ ஏ ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் எனக்கு அந்த டைமில் எங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாக்கும் சண்டை வந்து எங்கள் அம்மாக்கு வந்து வாய் பேச முடியாது காதும் கேட்காது ஆனால் முடியெலாம் பார்த்தா அவ்வளோ நீட்டாக கருப்பாக அவ்வளோ நல்லா இருக்கும் இருந்தாலும் வாய் பேச முடியாதே ஒழிச்சு அவ்வளோ கருத்தாக இருப்பாங்க நல்லா கலராக குண்டாக நல்லாயிருப்பாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து இது மாதிரி என் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வந்து எங்கேயோ நைட்டில் கிளம்பி போய்விட்டாங்க போய்விட்ட பின்னாடி எங்கெங்கயோ தேடி பார்த்தோம் அப்போ வந்து எனக்கு சின்ன வயசாக இருந்ததாலே எங்கள் எங்கள் மாமா அவர் வாத்தியாராக இருந்தார்ல பெரிய மாமாவும் சி பெரிய மாமா சின்ன மாமா ரெண்டு மாமா எங்கள் அம்மா கூட பிறந்தவுங்க அவங்கள் தேடி போலீஸ்லெலாம் கம்ப்ளன்ட் கொடுத்து பேப்பர்லெலாம் போட்டு அப்போலாம் வந்து இந்த டிவி வசதிலாம் கம்மி அப்போல்லாம் டிவிலெலாம் போட முடியாது அதனால் வந்து பேப்பர்லெலாம் நியூஸ் போட்டு எல்லாம் பண்ணிணாங்க கடைசி வரைக்கும் கிடைக்காமயே போய்ட்டாங்க எங்கள் அப்பா கூடவே தான் இருந்து நான் கொஞ்சம் கருத்தாகி கொஞ்சம் சமைக்க கற்றுக்குனேன் அப்புறம் சமைக்க கற்றுக்கும் போது நாங்கள் அந்த அளவுக்கெலாம் படிக்கலை ஒரு நாலாவது அஞ்சாவது வரைக்கும் தான் படிக்க வச்சாங்க என்னை அஞ்சாவது கூட முழுதா முடிக்கலை படிக்க வைக்கும் போது எங்கள் அண்ணா வந்து ஒரு எட்டாவது வரைக்கும் படிச்சார் அவரும் அம்மா இல்லாததால் அப்படியே அந்த கவலையில் படிப்பு ஏறல அவருக்கும் எங்கள் பெரிய மாமா தான் கொண்டு போய் ஹாஸ்டல் ஹாஸ்டலில் சேர்த்து அவரை படிக்க வைச்சாங்க நான் எங்கள் அப்பா கூடவே தான் வளர்ந்தேன் வளர்ந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் போய் காய்கறியெலாம் இருக்கும் அதில் மண்டியில் போய்விட்டு எடுத்தார்ந்து வீட்டாண்டை வச்சு சேல்ஸ் பண்ணுவார் அப்படி சேல்ஸ் பண்ணும் போது அதில் வர காசை வச்சு தான் சமைச்சி சாப்பிடுன்னு இருந்தோம் கஷ்டப்பட்டார் அப்புறம் எனக்கு நான் வந்து கொஞ்சம் கருத்து தெரிஞ்சோடனே வேலைக்கு போக ஆரமித்திட்டேன் இதுக்கு மேல் நம்ப அவ்வளோ தான் இருந்தால் வேலைக்காகாது ஒருத்தர் சம்பாரினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே வேலைக்கு போக ஆரமித்தேன் அப்புறம் எங்கள் அண்ணாவும் வந்தார் எங்கள் அண்ணாவும் வேலைக்கு போனார் படிப்பு எட்டாவதோடு போதும் என்னால் படிக்க முடியலை இதுக்குமேலே அப்படிண்டு வன்துட்டாரு வந்து அவரும் நானும் சேர்ந்து ரெண்டு பேரும் வேலை செய்தோம் அப்பாவும் வேலை செய்தார் வேல செய்திருக்கும் போது எனக்கு வந்து ஒரு பத்தன்போது வயது இருக்கும் எங்கள் சொந்தத்திலையே தான் கேட்டாங்க மாமா பையன் இது மாதிரி பொண் உங்க பொண்ணை நான் கட்டிக்கலாம்னு இருக்கிறேன் எப்படி அப்படின்னு அப்புறம் பெரியவங்கள்லாம் வந்து பேசுனாங்க சரி தாய் இல்லாத பொண்ணாச்சேனு என்னை வந்து எதுவும் நகைலாம் கூட நீங்கள் போட வேணாம் எனக்கு பொண்ணை கொடுத்தா போதும்னு சொந்தம் தானே பொண்ணு கொடுத்தா போதும் நீங்கள் போடும் போது போடுங்கள் உங்கள் பொண்ணுக்கு நகை அப்படின்னாங்க அது எப்படி நாங்கள் சும்மா அனுப்ப முடியும் எங்களால் முடிஞ்சதை போடறோன்னு சொல்லி நகைலாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து நகைலாம் போட்டாங்க கல்யாணம் வந்து எங்கள் சொந்தத்தில்தான் சொந்தத்திலேன்றதால மாப்ளை வீட்டிலயே பண்ணிட்டாங்க அப்புறம் கல்யாணம் முடிச்சு வந்து அவர் நா என்கூடவே தான் எங்கள் அண்ணன் இருந்தார் கல்யாணம் முடிஞ்சு எங்கள் பெரிய பையன் கூட பிறந்துட்டான் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணல எங்கள் கூடவே வச்சுட்ருந்தோம் அவரும் வேலைக்கு போய் கொண்ணார்ந்து காசெலாம் கொடுப்பாரு தனியாக அவரும் சேமிக்க ஆரமிச்ட்டாரு சீட்டெலாம் போட்டு அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா வேணுங்கிறதுக்காக அவரும் கொஞ்சம் காசு சேமிச்சார் அப்புறம் அவருக்கும் ஒரு நல்ல பொண்ணு பார்த்து சொந்தத்திலையே பார்த்து கல்யாணம் பண்ணி வெச்சோம் அதாவது எங்கள் வீட்டுக்காரருக்கு தங்கச்சியை தான் வேணும் பெரியப்பா பெண்ணு வேணும் அதை கட்டி வெச்சோம் கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சுது அவர்களும் கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்கள் தனிக்கு தனியா போகிறன்னாங்க தனியாக ஒரு வீடு பார்த்து வச்சுட்டோம் அப்புறம் அது எங்கள் அண்ணி வந்து நல்லா செய்யும் ஏன்னால் வந்து வேலைக்கெலாம் நல்லா போகும் எக்ஸ்போர்ட்லலாம் நல்லா வேலை செய்யும் தெறமை அது கொஞ்சம் காசு சேர்க்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துன்னு இருந்தாங்க எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்துக்குன்னோம் அவன் அப்புறமா சொந்தமாக இடம் ஒன்று வாங்கி வீடு கட்டிக்கிட்டு அவர்களும் வீடு கட்டின்னு போய்ட்டாங்க நாங்களும் அது வீடு கட்டிவிட்டோம் இப்போ கூட எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அண்ணன் வந்து எனக்கு என்ன சீர் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார் அண்ணனெல்லாம் எதுவும் கொறை சொல்ல முடியாது அண்ணன் செய்கிறாரோ இல்லையோ எங்கள் அண்ணி செய்யும் எனக்கு எல்லாமே நாங்கள் கூட வீடு கட்டி குடித்தனமானதுக்கு அசிங்கப்பட கூடாதுன்றதுக்காக எல்லோரும் நாலு பேர் எதிர்க்க செய்யணும் நல்லாண்ட்டு நல்லா தேவையானது ஃபுல்லாக குத்துவிளக்குலேந்து எல்லாமே எடுத்து வச்சு நல்லா எல்லாரும் பார்க்கற மாதிரி பொறுப்பாக எனக்கு மோதிரம் போட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு மோதிரம் போட்டு நல்லா செய்தார் அதே மாதிரி பசங்களுக்கெலாம் கல்யாணம் பண்ணிணா பையனுக்கும் நல்லா சவரனெலாம் போட்டு ஒரு சவரன் போட்டு பையனுக்கும் நல்லா என்ன செய்யணுமோ செய்தார் அதனால் இப்போது அவங்கள் குடும்பம் நல்லா இருக்குது எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது அதே மாதிரி வேற்றுமைன்னும் போது கொஞ்சம் இடம் வாங்கின பிரச்சினைல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது நான் அவங்கள் வீட்டுக்கு போய் எனக்கு எங்கள் அப்பா வந்து ரிட்டேர் ஆனார் காசு வந்தது வேலையில் இருந்து அந்த காசு கொஞ்சம் கொடுப்பா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்டின்னு கேட்டேன் கேட்டப்போது எங்கள் அண்ணிக்கும் சண்டைக்கி வந்துச்சு வச்சு பார்க்குறதுலாம் நான் நீ ஏன் காசு கேட்கற அந்த காசு நான் வந்து என் பிள்ளைக்கி ஒரு வீடு கட்ட வேணாமா அப்டின்னு சொல்லி அதில் கொஞ்சம் மனஸ்தாபம் ஆகி எனக்கு பாதி காசு கொடு அண்ணனுக்கு பாதி காசு கொடுன்னு கொஞ்சம் சண்டை வந்துச்சு அந்த சண்டையால் ஒரு பேசாமலே இருந்தோம் அப்படி பார்த்தாக்க ஒரு பத்து வருஷம் எங்கள் அண்ணி டக்குன்னு எடுத்த உடனே நான் வந்து போய் இடத்துல பங்கு கேட்க ஆரமித்தேன் நினச்சிகின்னு அவங்கள் ஒரு மாதிரி பேசிட்டாங்க அதுப் பேசினாதால பேச்சு வார்த்தையே இல்லாமல் இருந்தோம் ஒரு ஆறு ஏழு வருஷம் அப்புறம் பசங்களை கல்யாணம் பண்ண போகும் போது சரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏன் இப்போ எல்லாருமே ஒன்றா இருக்கிறோம் எதுவானாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி புடவை ஜாக்கெட்டெலாம் எடுத்தாந்து கொடுப்பாங்கள் எங்கள் பசங்களுக்கு எதுனா பிறந்தநாள் வந்தால் அதுக்கெலாம் செய்வாங்க அண்ணி சும்மா சொல்லக்கூடாது ஒவ்வொரு தீபாவளிக்கும் குழந்தைங்களுக்கு அப்பப்போ பட்டாசு பண்டு போடும் அந்த பண்டு வாய்ண்டு வந்து கொடுத்து கையில் காசு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு அண்ணன் வீட்டுக்கு வராரோ இல்லையோ அண்ணி வந்து நல்லா செய்வாங்க எது ஒன்றுனாலும் அண்ணி விட்டு கொடுக்காது சொந்தம்றதால அது விட்டு கொடுக்காது நல்லா செய்யும் இப்போத்திக்கி நல்லா இருக்கிறோம் ஃபேமிலியாக நல்லா இருக்கோம் எனக்கு வந்து ரெண்டு பசங்க ரெண்டு பையன் அவர்களுக்கு வந்து அண்ணனுக்கு வந்து ஒரே பையன் தான் அண்ணனும் அவர்களுக்கும் கல்யாணம் ஆகி அவனுக்கும் குழந்தைங்க பிறந்துச்சி இப்போது பார்த்திங்கனா அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கும் போது கொஞ்சம் நாள் தான் அந்த மாதிரி பேசாமல் இருந்தப்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அப்டேயே ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் அவர் என்னமோ பேசதான் வருவார் எங்கள் வீட்டுக்காரரு என்கிட்ட பே எங்க வீட்டுக்காரர் தான் சொல்வார் நீ பேசக்கூடாது அவன் கிட்டேன்னு அப்புறமா அவர் கொஞ்சம் சமாதானம் ஆகி பெரியவங்கள்லாம் பார்த்து சமாதானம் பண்ணி எங்கள் அப்பா தான் மெய்னாக சேர்த்து வைச்சாரு